வணக்கம் அண்ணா ஊலோ கம்பெனிங்கலா அண்ணா ஒன்றும் இல்லைங்க அண்ணா நம்ம திருவண்ணாமலைலேருந்து சபரிமலை வரைக்கும் ஒரு ட்ரிப் ஒன்று போய்ட்டு வரணும் அண்ணா ஃபேமிலியோடு டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் ஒரு மூணு நாள் வாடகைக்கு கார் தேவைப்படுது எவ்வளோ வேணும் ரேட்டுன்னு சொன்னிங்கன்னா பேசிக்கலாம் கிலோமீட்டருக்கு ஒரு இருபத்தி மூன்றுபா வாங்கிக்கங்கண்ண நீங்கள் முப்பதுரூவா சொல்கிறிங்க முப்பதுரூவானிங்கனா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது டீசலும் நம்மளே தான் போட்டுக்கிணும் நீங்கள் இருபத்தி மூன்றுவான்னு சொன்னிங்கனா எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்கும் அப் அண்ட் டவுனு வேறு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வரும்ண்ணா பார்த்து சொல்லுங்கள் நான் வண்டி வந்து நாளைக்கு எடுத்துக்கிறேன்